ஸோ எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஏரியா அந்த விவசாயம் சார்ந்த ஏரியாவில் கிளிகள் தான் மேக்சிமம் வரும் அந்த மேக்சிமம் வரப்போ பச்சைக்கிளி வரும் சிட்டுக்குருவி வரும் ஸோ இதெல்லாம் பச்சைக்கிளி வந்து அடிக்கடி பார்க்கலாம் பச்சைக்கிளி வந்து பறக்கிறதே நம்ம வந்து ரெண்டு மூணு இடத்துல தான் பார்ப்போம் எங்கள் ஏரியாவில் நான் வந்து அடிக்கடி பார்த்து இருக்கேன் அதெல்லாம் மனதில் ப என் கண்ணில் பார்க்குறப்ப ஒரு ஒரு உற்சாகத்தை தரும் அந்த மாரிலான் ஒரு ஃபீலிங்ஸு எனக்கு இருந்து இருக்குது ஒரு ரிலாக்ஸ்சேஷன் இருந்து இருக்குது அதுமாரி சிட்டுக்குருவியெல்லாம் ஒரு அழகாக கூடு கட்டுறத என் கண் கூடாக பார்த்தேன் ஒரு இன்ஜினியர் கட்டுற வீட்டை கூட நம்ம ரசிக்க முடியாது அந்த குருவி கட்டுற வீடை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது அற்புதமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ எங்கள் ஏரியாவுக்கு நறை பறவைகள் வரும் கூட்டம் கூட்டமாக வரும் கடல் தாண்டி வந்த பறவைகளும் இருக்குது எப்படி சொல்கிறது ஸோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பறவைகள்னால் நமக்கு வந்து பிடிச்ச விஷயம் தான் பறவைகள்னால் சின்ன பசங்களுக்கெலாம் பிடிக்கும் அந்த பறவைகள் வந்து பறக்கும் போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் ஸோ ஒரு இடத்துல இருக்கும் போது நம்ம வந்து பறவையை தான் நேசிப்போம் அதை மாரி அந்த பறவையை வந்து பார்க்கும் போது அது என்ன பறவை எங்கேயிருந்து வருது எப்படி இருக்குது என்ன கலர் ஸோ எல்லாத்தேயுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ பறவையை நேசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பறவையை எல்லோருமே நேசிப்போம் அந்த பறவையோடய அதுக்கு வந்து சுகந்தரம் குடுத்தாச்சி ஸோ எங்கே வேணாலும் பறக்கும் அது நம்மளும் சுகந்தரம் மாரி இருக்கணும் அவ்வளோ தான்